எனக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸ் யூட்யூப் சேனல் அப்படின்னா அது இந்தியன் ராகா மட்டும் தான் ஏன் அப்படின்னா அவங்க அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷ்னலாம் பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷியமாக இருந்தாலும் அதில் வந்து அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் காட்டுவாங்க அது இந்த ஸ்டேட்டுக்கு இந்த டான்ஸ் அப்படின்ங்கிறத வந்து அவ்வளோ க்ளியராக அழகாக காட்டுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க தமிழ்நாடை எடுத்துக்கிட்டால் பரதநாட்டியம் கேரளா எடுத்துக்கிட்டால் மோகினி ஆட்டம் இல்லை கதக்களி அது மாதிரி ஆந்திரா எடுத்துக்கிட்டால் குச்சுப்புடி அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்ன இருக்குமோ அதை வந்து அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக அந்த காஸ்ட்யூம்மில் இருந்து அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லருந்து எல்லாத்தையும் அவ்வளோ துல்லியமாக காட்டுவாங்க எனக்கு அதனால அவங்க யூட்யூப் சேனலை அடிக்கடி எப்போவுமே அது தான் பார்த்துட்டே இருப்பேன் டான்ஸ்னா அதுலையும் ஃப்யூஷன் ட்ரை பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த அந்த டான்ஸும் இந்த டான்ஸும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அது வந்து அவ்வளோ ஒரு அழகாக பண்ணுவாங்க சின்ன சின்ன நுணுக்கமாக இந்தெந்த கலைநயம் இருக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்